ஹலோ நான் ஏசி மெக்கானிக் பேசுகிறேன் மேம் ஆ உங்களுக்கு ஏசி என்ன ப்ராப்ளம் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க சொல்லுங்கள் ஓகே மேம் அதுதான் உங்கள் ஏசியில என்ன ப்ராப்ளம்னால் கொஞ்சம் தூசியாக இருக்கும் போல உள்ள தூசியாக இருந்தாக்கூட இந்தமாதிரி ஆகும் ஓ இல்லைன்னா த்ரீ பேஸ் இருந்தால் கொஞ்சம் ஏசி கொஞ்சம் நல்லா இதாக ஓடும் தூசி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன் நான் நாளானைக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி செக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீடெயில்னு சொல்கிறேன் மேம் ஓ ஓகே மேம் அதுதான் மேம் வந்து செக் பண்ணுறேன் மேம் உள்ள ஏசியில எதாவது ஃபால்ட் இருக்கா இல்லை இந்த ஃபேன் வெளியில அவுட்டோர்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் மேம் நாளைக்கு வரேன் வீட்டுக்கு வேற ஏதாச்சி டீடெயில்ஸ் வேணுமா மேம் ஆ நிறையா மா உங்களுக்கு எப்படி மேம் பட்ஜெட் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் மினிமம் பட்ஜெட் எந்த பட்ஜெட்ல நீங்கள் பார்க்குறீங்க ஆ மினிமம் பட்ஜெட்ல சொல்ல போணும்னால் ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது மேம் ஹையரு வோல்டாஸ் ஹிட்டாச்சி இந்தமாதிரி நிறைய கம்பெனி இருக்குது இந்த நாலு கம் எந்த கம்பெனி வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கள் கடையிலே எடுத்தீங்கனால் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ ஸ்டெபிலைஸர் மேம் இன்னைக்கு எடுத்திங்கன்னால் ஏசி நாளைக்கே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் மேம் இல்லை இல்லை இதோடய கொஞ்சம் இது வந்து டூல்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸர் நம்ம இது பண்ணுறோம்ல இன்ஸ்டால் பண்றோம்ல ஸ்டெபிலைஸரை இன்ஸ்டால் பண்ணும்போது கரண்ட் அவ்வளோவா அது இழுக்காது அந்த இது அந்த கரண்ட்லே ஓடும் டூ பேஸ்ல அது ஓடும் அவ்வளோ உங்களுக்கு கரண்ட் பில்லும் வராது மேம் ஹையர் எடுத்தீங்கனால் ஆ ஆஃபர் இருக்குது மேம் ஆஃபர் இருக்குது நீங்கள் எங்கள் கடையிலே எடுத்தீங்கனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் அப்புறம் ட்வெண்ட்டி பர்ஸண்டேஜ் ஆஃபர் பழைய ஏசி கொடுத்து புது ஏசி வாங்கிக்கலாம் அந்த ஆஃபர் இருக்குது ஸ்டெபிலைஸர் ஃப்ரீ மேம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்கள் கடையை விசிட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஏசி ஓகே பண்ணிடீங்கன்னால் நாங்களே உங்களுக்கு அடுத்த நாளே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் மேம் ஓகே மேம் நாளைக்கு வரேன் மேம் தேங்க் யூ ஆ